எனக்கு பிடிச்சது வந்து சந்திரன் சந்திரன் வந்து எங்கள் வீட்டில் எனக்கு சின்னக் குழந்தையா இருக்கும்போது எங்கள் அம்மாவாகட்டும் பாட்டியாகட்டும் பெரிய பெரியம்மா எல்லோருமே வந்து சந்திரனைக் காட்டி சாப்பாடு ஊட்டுறது பாட்டு சொல்றது பாட்டு சொல்லிக் கொடுக்குறது இதெல்லாம் பண்ணுவாங்க சந்திரனைக் காட்டி அங்கே வந்து கதையெல்லாம் சொல்வாங்க நிலாவை வந்து பாட்டி வடை வடை சுட்டுட்டு இருப்பாங்க வடை இதெல்லாம் சொல்வாங்க அங்கே பாட்டி வடை சுட்டுக் கொடுப்பாங்க அது எல்லாமே சொல்வாங்க அப்புறம் நிலாவை காட்டிதான் சோறு வீட்டில் எல்லாம் சோறு ஊட்டுவாங்க குழந்தைகளுக்கு இப்போவும் ஒருசில இடத்துலலாம் குழந்தைங்களுக்கெல்லாம் நிலாவை காட்டி சோறு ஊட்டுறது அந்த நிலாவை வந்து நம்ம நைட் நேரத்தில் கண் நேருக்குநேர் கண்ணாலே பார்க்கலாம் ஆனால் சூரியனை பார்க்க முடியுமா சூரியனை பார்க்க முடியாது